ஹலோ சார் ஆ பர்த்டே பார்ட்டிக்கு கேக் ஆர்டர் பண்ண பண்ணனும் சார் உங்க கடையில் என்னென்ன வெரைட்டியில் கேக் இருக்குது அது மாதிரி ஐஸ்க்ரீம் கேக்கே பார்க்கலாம் சார் ஆ ஆ ஓகே சார் ஓகே வென்னிலா கேக் எவ்வளோ சார் இருக்கும் தௌசண்ட் சாக்லேட்னால் அப்படியா சார் ஓகே எத்தனை கேஜி சார் எவ்வளோ கேஜி சார் அது ஓகே ஓகே ஓகே ஓகே சார் அப்போது ஒரு ஃபைவ் கேஜி ஆர்டர் கொடுத்துட்றேன் சார்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் நாங்கள் சூஸ் பண்ணி அனுப்புனதுக்கப்புறம் நீங்கள் அதை மாடல் பண்ணி கொடுத்துருங்க டிசைன் பண்ணி ஓகே ஓகே சார் அப்புறம் என்னென்ன வெரைட்டியில் ஸ்நா ஸ்நாக்ஸ் இருக்குது சார் ஆமாங்க ஆ ஓகே சார் பார்க்கலாம் ஒரு ஐம்பது பேர் கூப்பிட்ருக்கோம் சார் வீட்டில் வச்சுதான் பண்ணுறோம் பர்த்டே பார்ட்டி ஒரு ஐம்பது பேருக்கு வர்ற மாதிரி ஓகே சார்

ஓகே சார் ஆ ஆ சொல்லுங்கள் சார் ஓகே இல்லை ரெண்டுமே வேணும் சார் எனக்கு ஆமாம் சார் ஏன்னால் எல்லோருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி ஆ நார்மலாகவே போதும் சார் ஏன்னால் வீட்டில் வச்சுதான் நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் நார்மலாக ஆமாம் ஆனால் ஸ்வீட்டு வந்து க்வாலிட்டியாக இருக்கும் இந்த ஸ்வீட் காரமெல்லாம் க்வாலிட்டியாக இருக்குங்களா சார் இல்லை சார் யூஸ் பண்ணிண எண்ணெயிலேயே யூஸ் பண்ணிவிட்டு பாக்கெட் பண்ணி வச்சு ஆ ஓகே ஏன்னால் நம்ம கொடுக்குறோம் விருந்து வீட்டுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறோம் பெஸ்டாக கொடுக்கணும் ஸோ காசு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் க்வாலிட்டியாக போட்டு கொடுங்க சார் ஓகே ஓகே சார் சொல்லுங்கள் சார் ஷுகர்தான் சார்

ஓ அப்படி இருக்கா சார் உங்கள் கடையில் டிஃப்ரெண்டாக ஓ சரி சரி அனு ஆனால் இதெல்லாம் ஷுகர் பேஷண்ட் சாப்பிடலாம் குளுக்கோஸ் ஆட் பண்ணால் அப்படியா சார் அப்போ சரி அப்போ குளுகோஸே நாங்கள் அந்த கேக் அதேயே புக் பண்ணிடறோம் குளுக்கோஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுற கேக்கே நாங்கள் புக் பண்றோம் ம் ஓகே வெரைட்டி என்ன மாதிரி சார் இருக்குது வெரைட்டினால் ஓ ஓகே ஓகே இல்லைன்னா ரசகுல்லா ரசகுல்லா ஆர்டர் போட்டுக்கோங்க சார் அப்புறம் பிஸ்கெட்டு அப்புறம் அல்வா இருக்கா சார் ஆ அல்வா அப்புறம் ஸ்வீட்டு வந்து மிக்ஸடாக போட்டு ஒவ்வொரு கேஜி அதில் ஒரு அஞ்சு கேஜி தனியாக என்ன சார் கேக்கு போக ஸ்நாக்ஸ் போக ஸ்வீட்டு வந்து மிக்ஸ்டில் ஒரு ஃபைவ் கேஜி தனியாக பார்சல் பண்ணி வச்சுருங்க ஆமாம் சார் அப்புறம் லட்டு தனியாக கொடுத்துருங்க ஆமாம் லட்டு ஒரு அஞ்சு ஃபைவ் கேஜி என்ன சார் இல்லை லட்டு தான் காமன்னு பால்கோவா வந்து நீங்கள் மிச்சரில் போட்டுடுங்க சார் ஆமாம் பால்கோவா தனியாக வேண்டாம் நீங்கள் ஃப்ரூட்டி டேஸ்ட்லேயே கொடுத்து கொடுத்துருங்க அப்படி அப்படியா சரி சரி அப்போ நல்ல நல்ல க்வாலிட்டியாக நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரியே போடுங்க சார் ஆ உங்களுக்கு எது க்வாலிட்டின்னு ஆ கலர்ஸு நல்ல ப்ரௌன் ப்ரௌனிஷாக இருந்தால் போதும் சார் ஆ வேண்டாம் வேண்டாம் சார் இல்லை வேணாம் வேணாம் சார் கலர் வேண்டாம் ஆமாம் ஆமாம் ஓகே தான் ஓகே தான் ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஆ சொல்லுங்கள் சார் சொல் அங்கேயே தான் சார் சர்வ் பண்ண போகிறோம் அப்படியா சார் ஓகே ஓகே இதுல்லாமல் அப்படியா அப்போ பேப்பர் ப்ளேட்டே கொடுத்துருங்க சார் ஏன்னால் நம்ம வீட்டுக்கு வர வச்சுதான் கேக் வெட்ட போகிறோம் அதனாலே அங்கேயே அப்படி வெட்டியே அப்டேயே கொடுத்துர்லாம் ஆமாம் நீங்கள் டைம்மிங் மட்டும் கரெக்டாக சொல்லிடுங்க எனக்கு வந்து எயிட் ஓ க்ளாக்குள்ளே வேணும் நைட்டு வெட்டிடுவோம் நாங்கள் நீங்கள் லேட்டாக்காதீங்கள் ஆமாம் ஆர்டர் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க எவ்வளோ ரேட்னாலும் பரவாயில்லை நாங்கள் கொடுத்துட்றோம்

ஆ ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ